இப்போ வெவ்வேறு பருவங்களில்னால் இப்போ எந்தெந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செடிகளை மட்டும் தான் நாங்கள் நடுவோங்க இப்போ எக்ஸாம்பிள் எப்படினா ஆடி மாதம் வந்துச்சுனால் ஆடி மாதத்துல நெல்லுக்கு நாற்று விட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த அந்த ஸ்டேஜ்ஜில் வந்து நெல் நாற்று விட்டு அதுக்கப்புறம் அப்போ இருந்து தான் நெல் நட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஐப்பசி கார்த்திகைலெலாம் கடலக்கா வேர்க்கடலை வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டு அதெல்லாம் விளைவிப்பாங்க அது அந்த காலத்துலெலாம் அந்த கரெட்டாக அந்த பனி சீசன் வரும் போது இந்த நெல்லுக்கெல்லாம் அந்த பனி போய் உட்காந்து அந்த ஈரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு பூச்சி வந்து அந்த நெல் பதிரைல்லாம் சாப்பிட்ரும் அதனால் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இயற்கை மூலமாகவோ இல்லைனா செயற்கையாகவும் கூட மருந்து வாங்கிகிட்டு வந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி இந்த தக்காளிக்கு அதெல்லாம் இந்த மழைக்காலத்தில் இந்த காற்று காலத்துலெலாம் ஜோராக காற்றடிக்கும் போது தக்காளி எல்லாம் நிற்க முடியாமல் கீழே விழுந்துடும் அதனால் அதுக்கு இந்த கொடி கட்டி க கம்பி போட்டு கொடி கட்டி இது பண்ணுவாங்க இந்த புடலங்காய் இந்த சுரைக்கா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பந்தல் போட்டு அந்த பந்தல் மேலே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த நெல்லுக்கெல்லாம் அந்த மழை காலத்தில் ஓவராக மழை பெஞ்சுன்னால் பயிர் சாஞ்சுரும்ன்றனால கரெட்டாக அந்த இதுக்கு ஏற்ற அளவு வரப்பை வெட்டி கரெட்டாக அந்த அளவில் விட்டுருவாங்க அப்புறம் இந்த கரும்புக்கு வந்து இந்த கரும்பு வந்து வளர்கிற ஸ்டேஜ்ஜில் காற்று அடிச்சுச்சினா கரும்பு சாஞ்சுரும் அதனால் சின்ன வயதா இருக்கும் போது நல்ல ஒரு ஒரு கரும்பு வரும் போதே நல்லா கொத்தி சேர்த்தி நல்லா காலெல்லாம் பெருசு பண்ணி மண்ணுக்கு கரும்புக்கு நல்லா சேர்த்தி அப்புறம் வளர வளர அப்பேயும் சாய ஆரம்பிச்சுச்சினா அந்த ஓலையை வச்சு ஒரு அஞ்சு கரும்பு ஆறு கரும்புன்னு கரும்பு வச்சு அப்படியே குதி குதியாக க கட்டி வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறமேட்டுக்கு இந்த பூச்செடிக்கெல்லாம் இருக்கில்ல அது கரெட்டாக அந்த பூச்செடிக்கெல்லாம் கரெட்டாக அந்த பூ விடுகிற நேரத்தில் இந்த இலைய சாப்பிட்றது இந்த பூவை கடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால போய் அந்த மருந்து கடையிலையோ இல்லைனா எங்கேயோ மற்ற போயிட்டு இந்த பூ பூச்செடிக்கு தேவையான இதை வாங்கிட்டு விட்டுருவாங்க